புத்தகம் வந்துங்க நான் வாங்குறது பார்த்தீங்கன்னாங்க அடிக்கடிக்ங்க ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழா போடுவாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம்ங்க அங்கே போனோம்னா நான் கொஞ்சம் மலிவான புத்தகத்தை இல்லைங்க நிறைய கடை இருக்குதுங்க அங்கே பார்த்து வாங்கிவோங்க அந்த ரொம்ப சீப்பாக கடைக் கூடிய அதாவது கொஞ்சம் மலிவான கடைக் கூடிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு புத்தக திருவிழா அப்படின் சொல்லி போட்டு போட்டுருவாங்க சிலது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போவோங்க அங்கே பார்த்தீங்கன்னா உக்கரம் அப்படிங்கற ஊர்லேங்க இந்த பழைய புத்தக கடையலாம் இருக்குதுங்க இங்கே நம்ம அங்கே போனோம்னாங்க பாதி விலைக்கு புத்தகம் வந்து கிடைக்குங்க அதை மாதிரி வந்து அங்கேயும் போனாம்னா நான் புத்தகமெல்லாம் கம்மி விலைக் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோங்க அதலாம் வந்து கோயம்புத்தூரில் உக்கரம் ஏரியாவில் இருக்குதுங்க பழைய புத்தக கடைங்களாங்க